ஆ எஸ் வாங்க இல்லை ஐடி கார்டு எங்கே ஆ எப்படி எந்த இடத்துல ஆ மேம்கிட்ட சொல்லிட்டியா சரிப்பா நீ டூப்ளிகேட்டு ஐடி கார்டு வாங்கிக்க வாங்கிவிட்டு அவங்களுக்கு ஒரு லெட்ரு எனக்கு ஒரு லெட்ரு எழுதி கொடுத்துரு அடுத்த தடவ அடுத்த தடவை தொலைச்சுட்டு வந்தீன்னால் ஃபைன் போட்டுருவேன் சரியா ம் இனிமேல் தொலைக்கக்கூடாது ஆ இப்போது அவங்கள்ட்ட போய் லெட்ரு எழுதி ம் ஃபீஸ் கட்ட வேண்டியதெலாம் கட்டிவிட்டியா எந்த டிபார்ட்மெண்டு எந்த டிபார்ட்மெண்ட்பா ம் எந்த இயரு ஓகேப்பா ஓகேப்பா ஆ ஓ ஆ ஓகேப்பா நீ டூப்ளிகேட் வாங்கிக்க ஆ ம் வாங்கி வெச்சுட்டு அதை தொலைச்சிடாம வெச்சுக்க இல்லை எக்ஸாமுக்கு உள்ளே விட மாட்டாங்க ஓகேவா ம் நல்லா படி ம் ஓகேப்பா